என்னப்பா வாங்கப்பா ஜெயப்பிரியாவா ஜெயப்பிரியா எ எந்த என்ன ஸ்டெடி பண்ணுறீங்க ட்ரிபிள் இ யா

ஆ ஆ இல்லைம்மா ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுற ஒரு ஐடி கார்டை உனக்கு ஷேஃபாக வச்சுக்க தெரியல ஆ ஏம்மா இதான் அப்புறம் எப்படி ஐடி கார்டு மட்டும் மிஸ் ஆவும் உனக்கு ஏம்மா ஆ ஒரு இதுவே இல்லைபாரு உங்ககிட்ட ஒரு பொறுப்புணர்வே இல்லை பார் ஆ சரி நீ அதை ஆஃபீஸில் சொல்லிவிட்டு நான் ப்ரின்ஸ்பாலுக்கிட்ட சொல்லிவிட்டேன் சாருன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐந்நூறுரூவா நீ வந்து ஃபைன் கட்டணும் அதில் கேஷ்ல கேஷ் இதில் ஆ இது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது பண்ணுங்கள் அந்த ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி அந்த ஆ ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட்டு இல்லை நீங்கள் போங்க ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு வந்துரும் நான் கூப்பிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லை இல்லை நான் சொல்லி ஏற்பாடு நான் சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறேம்மா நீ இப்போ ப அப்ளிகேஷன்னு ஃபில் பண்ணி பணத்தை பணத்தை கேஸில் கட்டிட்டு ஏன் பேரை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் சொல்லி உனக்கு நான் சொல்லி உனக்கு ஒரு வாரத்தில் நான் வ கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ஆமாம்மா அது அப்ளிகேஷன்னு ஆஃபீஸில் ஆஃபீஸில் ஆஃபீஸில் போய் சொல்லுங்கள் இதுமாதிரி நான் ரைட்டும்மா ஓகே ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே